ஹலோ நான் நர்மதா பேசுகிறன் காலேஜ் காஸ்ட்டியூம்க்காக பிஃப்டின் டிரெஸ் கொடுத்துருந்தோல ஆ நான் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஆண்வல் டே வருது ஆ ஒன் மந்த் ஆகுது உங்கள் கிட்டே கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டிங்ளா கால் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம் கால் பண்ணல ஓகே ஓகே மேம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஃபங்ஷன் வரதுனால நெக்ஸ்ட் வீக்குள்ளே கொடுக்க முடியுமா ஆ பிஃப்டி பீசும் ரெடி ஆகிடுல மேம் ஆ ஓகே மேம் நீங்கள் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க பேலன்ஸ் அமவுண்டு வாங்கிக்கலாம் மேம் சேர்த்து ஆ ஓகே ஓகே மேம் ஆ முடித்துட்டு கால் பண்ணுங்க மேம் ஆ ஓகே ஓகே மேம் தேங்க் யூ